ஹலோ ஆ டூரிஸ்ட் ஏஜெ ஆ சரி சார் ஆ கலை பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் எல்லாமே பாய்ஸ் எல்லாமே பாய்ஸ் தான் சார் நாங்கள் ஒரு பன் பன்னெண்டு பேர் வர்றோம் பன்னெண்டு பேர் சார் ஆமாம் சார் அம் டூ டேஸ் தான் சார் தஞ்சாவூர் நாச்சியார் கோவில் ஆமாம் சார் தஞ்சாவூர் நாச்சியார் கோவில் திருவாரூர் ஆ அந்த மாதிரி தான் சுற்றிப் பார்க்கலான்னு ஆ சா சொல்லுங்கள் சார்

வெஜ்ஜி வெஜ்ஜியே போட்டுருங்கள் ஆ ஆ அப்படியே தான் சார் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் அப்புறம் இத்த நாச்சியார் கோவில் அப்படியே தான் சார் போகிற மட்டும்

சரி அரேஞ்சு பண்ணுங்கள் சார் ம் ஏ ஏசி தான் சார் ஏசி தான் தி திருச்சி தான் சார் திருச்சி வந்து பிக்அப் பண்ணுற மாதிரி தான் சரி ஓகே சார் நான் வந்து ஒன்னு ஒன்றைக்கு ஃப்ளை சார் ஃப்ளைட்லேந்து ஆ ஆமாம் சார் சரி சார் நாங்கள் வந்து

தௌசணா டென் தௌசணா சார் எல்லாமே அதே அந்த டென் தௌசண்ட்லியே வந்துருமா சார் ஒரு ஆளுக்கு ஆ சரி ஆமாம் சே ஆமாம் சரி ஓகே சார் ஓகே சார் ஆ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார்

சரி சார் ஓகே சார் ஓகே தேங்க்ஸ்